நீச்சல் வந்து ஒரு உடலுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நீச்சல் வந்து டெய்லி நம்ம செய்கிறது செஞ்சிகிட்டே இருந்தால் நம்மளுக்குடைய மனதும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அது போல் நம்மம்ம உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும் சின்ன வயசுலேயிருந்தே வந்து நீச்சல் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு ஏன்னா அது வந்து லைஃப் ஸ்கில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவையான ஒரு விளையாட்டு நம்ம எல்லா சூழ்நெலையிலையும் எந்த ஆபத்து தண்ணீர் மூலமாக வந்தாலும் அதனால வந்து அந்த நீச்சல் மூலமாக நம்ம தப்பித்துக்கலாம் மத்தவங்களையும் நம்ம அதை வந்து காப்பாற்ற முடியும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நுரையீரலுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி அந்த மூச்சு கட்டுப்பாடு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் நம்ம எல்லா பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகள்லருந்து ஒரு ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னால் பிறந்த எட்டு மாத குழந்தையிலேருந்து அவங்க வந்து நீச்சல் அடிக்க விட்ருவாங்க அவங்களுக்கு நீச்சல் சொல்லித் தரணும் அவசியம் இல்லை தாயின் கருவில் அவங்க தண்ணியிலே இருக்கிறனால நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குலந்தை எட்டு மாதத்துல நீங்கள் சும்மா தண்ணிக்குள்ள தூக்கி போடுங்கள் அவங்க வந்து நீச்சல் அடிக்க முடியும் அது வந்து ஒரு பெரியது பெரிதான கடவுளுடைய கிஃப்ட்டு அதனால நீங்கள் சின்ன வயசுலருந்தே பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப அவசியமானது அது வந்து நீங்கள் எந்த வ பெற்றோர்களும் அதை வந்து சொல்லித் தராமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக சொல்லித் தரணும் அவங்க சிறு வயசுலருந்தே அதை கற்றுக்கணும்